எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் சொல்லிவிட்டு டைனிங் டேபிள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது டூ டேஸில் வந்துட்டு ஃபோனில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நேரில் பார்த்தோம் ஆனால் நல்லாவே இல்லை வந்த டூ டேஸ்லேயே கரையான் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதில் பார்த்தோம் டிசைன்லாம் கொடுத்து ப்ளைவுட்டெல்லாம் போட்டு சூப்பராக வெச்சுருந்தாங்க ஆனால் வந்தோடனே நல்லா இல்லை கரையான் பிடிச்சி கீழேலாம் கரையான் பிடிச்சி ப்ளைவுட்டுலாம் பிஞ்சுகிட்டு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதுக்கப்றம் அமேஸானில் ஆர்ட்ரு பண்ணக்கூடாது அப்டின்னு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் ஆனால் அமேஸானில் பாத்தப்போ நல்லாருந்துச்சு நல்லாயிருந்தது ப்ளைவுட்லாம் போட்டு எல்லாம் போட்டு மேலே டிசைன்லாம் கொடுத்து சூப்பராக வெச்சுருந்தாங்க ஆனால் ரேட் கொடுத்து அதிக ரேட் கொடுத்து வாங்கினோம் வந்தோடன நல்லா இல்லை அப்படி இந்த மாதிரி எனக்காகிட்டு இதுக்கப்றம் அமேஸானில் ஆர்ட்ரு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணிட்டேன்